இப்போ ஒரு குடும்பத்தில் வந்து ஆண் வந்து வேலைக்கு போகிறாங்க பெண் வந்து வீட்டு வேலைதான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது ரெண்டு பேரும் வந்து அவங்க வேலையை வந்து சரி பாதியாக நீ இந்த வேலை செய் நான் இந்த வேலை செய்யறேன்னு சொல்லி பிரிச்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னால் அவுங்கக்குள்ள வந்து ஒரு ஒற்றுமையாக இருக்கலாம் இப்போ வந்து பெண் வந்து நான் சாப்பாடு செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னால் ஆண் வந்து சரி நீ சாப்பாடு செய் நான் வந்து பாத்திரலாம் கழுவி வைக்கறேன் வீடெல்லாம் கூட்டி விட்டுடறேன் நீ வந்து ட்ரெஸ்லாம் தொவச்சுடு நான் வந்து காயப் போட்டுடறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் சரியாக சரி பாதியான வேலையை வந்து பகிர்ந்துக்கிட்டாங்கன்னால் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒற்றுமை வந்து கொஞ்சம் அதிகரிக்கும் அதனால் வந்து குடும்பத்தில் வந்து எந்த பிரச்சினையும் வராது அப்புறம் வந்து இந்த பொறுப்புகளெலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க ஒவ்வொரு ஆண்கள் வந்து நான் ஏன் இந்த வேலையை செய்யணும் நான் வந்து வேலைக்கு போயிட்டு வரேன் அவள் வந்து வீட்டில்தான இருக்கா அவள் வந்து விர இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாதா நான் அங்கே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வரேன் எனக்கு எனக்காக இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறதுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாது அதனால்தான் வந்து இந்தமாதிரி வந்து ஆண்கள் வந்து முடிவெடுக்கிறாங்க ஏன்னால் வந்து இங்கே எல்லோரும் வந்து இப்படியே இருக்கணுங்கிறது கிடையாது நான் வந்து என் மனைவிக்கு வந்து நான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவேன் அவங்க எந்த வேலையெல்லாம் செய்யறாங்களோ அதில் பாதி வேலை நானும் செய்வேன் அவங்களும் ஒர்க் போகட்டும் நான் வேண்டானு சொல்லலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க